பொதுவாக திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமின்றி எல்லா மாவட்டத்திலேமே சுகாதார அமைப்பு ஒரு அளவுக்கு தான் இருக்கிறதே ஒழிய மிகவும் சிறப்பாக இல்லை என்பதே உண்மை ஏனென்றால் இன்றைய அரசியல் அமைப்பும் அங்கே இங்கே வாழ்கின்ற மக்களுக்கு காரைக்குன்றிய அவர்கள் அதற்குரிய பதவியில் உள்ளவர்களும் அது சரியாக கவனிப்பது இல்லை ஏதாவது போய் அங்கே நாம் புகார் செய்தால் மட்டுமே வந்து பார்க்கின்றார்கள் அந்த அமைப்பு பற்றாது ஒரு சிலர் மட்டுமே அதை சிறப்பாக எடுத்து செய்து கொண்டு இருக்கார் தனிப்பட்ட மனிதன் அதை செய்து பிரயோஜனம் இல்லை அந்த சுகாதார அமைப்பும் அந்த தனி தனியார் துறையும் சேர்ந்து செய்தால் மிகவும் சிறப்பாக அமையும் அதற்குள் அமைப்புகள் இருக்கின்றன இவர்கள் அதை அதை இவர்கள் நாடுவது இல்லை பொதுவாக ரோட்டிலே குப்பைகள் போடுவது அங்கங்கே வந்து ஒவ்வொரு வீதியிலும் நா குறைந்தது நான்கு குப்பை தொட்டிகளாவது சைடில் வைத்திருப்பார்கள் கீழே குப்பைகளை போடுறதோட தினமும் அதிலே தினமும் அதிலே போட வேண்டும் அவர்கள் அதில் போட்ட உடனே வந்து அடுத்த நாளே வந்து அள்ளுறதுக்கு வாரம் முறையாவது வந்து அந்த குப்பைகளை எடுத்து சுத்தம் செய்து செய்தல் வேண்டும் ஆனால் மாத கணக்கில் அதை விட்டு விடுகிறார்கள் அது நாறி மிகவும் சுகாதாரக் கேடாக அமைகிறது இன்றைய நிலை அப்படித்தான் இருக்கிறது பொதுவாக அங்கே குப்பை கொட்டாதீர்கள் என்று போர்டு போட்டால் அங்கே கொண்டு போய் குப்பைகள் மலையாக குவிக்கிறார்கள் மிகவும் சுகாதாரக் கேடு மிகவும் மோசமாய் போய் கொண்டு இருக்கிறது ஆகவே இந்த இந்த துறையில் மட்டுமே மிகவும் மேலும் கவனமாக செலுத்தி நல்ல சிறப்பான முறைகளை செய்யலாம் ஆனால் அதற்கு ஏற்ற அமைப்புகளை கொ வாரம் மாதம் ஒருமுறையாவது அதுக்கான ஒரு கூட்டம் அமைத்து அவர்களுடைய குறைகளை கேட்டு செய்தால் மட்டுமே இதை சரி செய்ய முடியுமே ஒழிய மற்றபடி சுகாதார அமைப்பு இந்த வசதிகள் இன்றைய நிலமைக்கி பற்றாது மேலும் மேலும் இது சீரழிந்து தான் போய் கொண்டு இருக்கிறது மக்களுக்கு விழி விழிப்புணர்ச்சிய உணர்த்த வேண்டும் வாரம் ஒருமுறையாவது சென்று அவர்கள் வீடுகளுக்குச் சென்று கு குப்பை தொட்டியை அவர்களுக்கு கொடுத்தால் அதிலே போட்டு வைத்தால் அதை எடுத்து வெளியே வைத்துவிடுவார்கள் அதை வந்து தினமும் வந்து ஒரு லாரியில் எடுத்து அதை செ எடுத்துச் செல்லுங்கள் சென்று விட வேண்டும் தினமும் வைத்துக் கொண்டே இருந்தால் தான் அந்த ஜனங்களுக்கு தெ தெரியும் புது மக்களுக்கு சில மக்களுக்கு அவை தெரிவதில்லை ஏனென்றால் அவர்கள் படிப்பறிவு கம்மியாக இருக்கும் குறைந்தே இருப்பதால் அவர்கள் எங்கே குப்பை போடுவது இங்கேயோ குப்பையை வீசிக் கொண்டு போய் விடுகிறார்கள் நமக்கு அதற்குரிய அமைப்பை அங்கு ஏற்படுத்தினால் அதுலேயே அவர்கள் கொட்டி கொட்டி தினமும் அதை செய்து காட்ட வேண்டும் ஒரு பத்து பேர் அதை செய்தாலும் அதை எல்லா நாடே எல்லாேரும் செய்ய ஆரம்பிப்பார்கள் அதை அதைத் தான் அந்த வசதிகளை நாம் கவர்ந்து நம் சுகாதார அமைப்பு ஒரு ஒரு சிறு சிறு தகவல் மையங்களை அமைத்து அதன் மூலிமாக அதற்கு தெ தினமும் சென்று அதற்கு நம் அவர்களிடம் சொல்லி தகவல்களை சொல்லி அவர்களை சொல்லி புரிய வைத்து செய்தால் மட்டுமே இதற்கு தீர்வு காண முடியும் என்பது என்னுடைய ஆழ்ந்த கருத்து